எங்கள் வீட்டில் எங்கள் கொல்லைகளில் நான் ஒரு மாமரம் வந் கன்று வைத்திருந்தேன் அதற்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு குழியை நோண்டி அதற்கப்பறம் இந்தோ இந்த எருவைலாம் தெளிச்சு அதற்கப்பறம் கன்று வச்சு உள்ள வச்சிடணும் உள்ளே வச்சு வச்சு அதற்கப்பறம் மண்ணுலாம் மூடி அதற்கப்பறம் தேவையானதெல்லாம் பொருள் இந்த இந்த உரம் எல்லாம் போட்டு வச்சு நல்லா மண்ணை வச்சு குத்தி குத்தி உள்ளே வச்சு அழுத்திடணும் அதற்கப்பறம் என்ன பண்ணுன்னா தண்ணியை லைட்டாக ஊற்றி தெளிச்சுக்கிணும் தண்ணி ஊற்றி தெளிச்சிவிட்டு அதற்கப்பறம் சுற்றி நாங்கள் வந்து இந்த பூண்டு முள் பூண்டு இருக்குல்ல முள் மூங்கில் முள் பூண்டை வச்சு சுற்றி வச்சு அடைச்சி அதுக்கு வந்து டெய்லியும் டெய்லியும் பார்க்க டெய்லியும் தண்ணி ஊற்றிக்கின்னு டெய்லியும் ஆடு மாடு திங்காத அளவுக்கு சுற்றி நல்லா பாதுகாப்பான வேலி பாதுகாப்பான கூண்டை போட்டு நல்லா பராமரித்து வருவேன் அதனால் வந்து இந்த செடியும் கொஞ்ச கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது அதுக்குத் தேவையான அப்போ அப்போ வந்து ஒருஸ் உரம் அடிக்கடி உரம் போட்டுன்னே இருப்போம் உரம் போட்டு அதை வந்து இன்னும் நல்லா பாதுகாப்பாக வச்சு வளர்த்திருந்தோம் வளர்க்க வேண்டும் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல மரமாக வளர்ந்து இப்போ மாங்கனி மாங்காய் எல்லாம் நிறையா காய்ச்சிருக்குது இதனால என்ன பண்ணும் நம்ப நம்ப வீட்டை நம்ப பிள்ளைய பாதுகாக்குறமாரி நம்ப செடியும் நல்லா பத்தரமாக பாதுகாத்தால் தான் அதோட காய் கனி பழத்தைலாம் நம்ம சாப்பிட முடியும் ஓகேவா தேங்க் யூ